நான் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கேன் அது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டான ப்ராடக்ட்டு அது வந்து வாங்கினதே வந்து ஒரு நெகடிவ் எக்ஸ்பிரியன்ஸாக நினக்கிறேன் அது நல்லாவே இல்லை சுத்தமாக அதோடய கல்லுலா வந்து நான் வந்து ஸ்டோன்ருக்க மாதிரி வாங்கியிருந்தேன் ஸ்டோன் எல்லாம் வந்து கொட்டி போயி இருந்தது அதுவும் இல்லாமல் கொக்கி போடுற இடத்துல வந்து உடைஞ்சி இருந்தது அதனால் எனக்கு அந்த நெக்லஸ் சுத்தமாக பிடிக்கல அந்த நெக்லஸ் வந்துட்டு நான் ஏன்டா வாங்குனோன்ருக்கு அதுவும் இல்லாமல் அது அது கொடுத்த காசுக்கு வந்து தகுந்த நெக்லஸ்ஸும் இல்லை கொடுத்த காசுக்கு நல்லபடியாக வரும் அப்படின் சொல்லி ஒரு ஆசையில் இருந்தேன் ஆனால் நல்லாவே இல்லை அந்த நெக்லஸு ஃபுல்லாக உடைஞ்சி போயும் அப்புறமா கல்லு கொட்டியும் அந்த மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் ஷேடாய் இருந்தது அது வந்து ஒரு நெகடிவ் எக்ஸ்பிரியன்ஸ்னு நினக்கிறேன் நல்லாவே இல்லை அந்த பொருள் அது வந்து ரிட்டர்ன் போடலாம் அப்படின் நினச்சாலும் வந்து போட முடியல நான் வந்துட்டு மீஷோவில் வந்து ஆர்ட்ரு பண்ணிணேன் ஆர்ட்ரு பண்ணேன் நல்லாவே இல்லை அந்த பொருள் அதை என்ன பண்ணுறதுனே தெரியல அதை நெக்லஸ் வந்துட்டு ரொம்ப ஆசையாக ஆர்ட்ரு பண்ணினேன் கல்லும் எல்லா கொட்டிருச்சு கொக்கி போடுற இடத்துலயும் வளைந்து இருந்தது அதுக்கு அப்புறமாக வந்து நடுவில் ஒரு இடத்துல உடைஞ்சி போய் இருந்தது அது எதுவும் பண்ண முடியல நல்லாவே இல்ல சுத்தமாக யாரும் வந்துட்டு இந்த நெக்லஸ் வாங்காதிங்க நான் வந்துட்டு அதோட ரிவ்யூ நல்லாவே இல்லை ரிவ்யூ வந்து சொல்லானு நினச்சேன் நல்லபடியாக போடலான் நினச்சேன் வந்ததுக்கு அப்புறோம் அந்த பொருள் நல்லாவே இல்லை அதனால் வந்து நல்ல ரிவ்யூவாக கொடுக்க முடியல என்னால் உடைஞ்சி போனதுனால் அதை யூஸ் பண்ண முடியல நான் வந்து ஒரு பண்டிகைக்கு அத போட்டுட்டு போகலானு நினச்சேன் ஆனால் வந்து அந்த பொருள் நல்லா வரல இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம் இந்த பொருள் நல்லா வரதுனால்